வணக்கம் நீண்ட நேரம் நீச்சல் பயிற்சி அல்லது ஒர்க்அவுட் செய்யும் போது உந்துதல் அல் மற்றும் கவனத்துடன் இருக்க என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி நம்ம பார்க்கணும்னா இப்போ ஒரே ஒரு ஸ்விம்மிங் ஃபூலோ இல்லை ஒரு கிணறோ நம்ம எக்ஸாம்பிள்ளுக்கு கிணத்துலயே நம்ம நீந்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னால் நம் வில்லேஜ் பக்கம் இருக்கோம்றதுனால கிணறு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாறை குளம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து நம்ம ஸ்விம் பண்ணுவோம் ஸோ அப்படி ஸ்விம் பண்ணுறப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திடீர்ன்னு ஒரு இடம் பள்ளமாக இருக்கும் ஒரு இடம் ரொம்ப மேடாக இருக்கும் இப்போ நல்லா நீச்சல் அடிச்சு போயிட்டுருப்போம் திடீர்ன்னு பார்த்தீங்கன்னா முட்டி போய் தரையில் இடிக்கும் என்னான்னு பார்த்தா அந்த இடம் மேடாக இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் அப்போது வந்து பார்த்து சூதனமா ரொம்ப ஸ்லோவாக ரொம்பவும் மெதுவாக இல்லாமல் ரொம்ப ஒரு மீடியமான ஸ்பீடில் நம்ம கையை காலை ஆட்டி நீச்சல் அடிக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி கவனமாக போய் வந்து நம்ம அதை இது பண்ணலாம் ஏன்னால் இப்போ தெரியாமல் நம்ம ஸ்பீடாக நீச்சல் அடிச்சுட்டு போகிறோம் வேக வேகமாக அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மண்லியோ அந்த மேடு ஏதோ ஒன்று வந்ததுன்னா போய் முட்டி இடிச்சுக்கிதுன்னா அதுலேருந்து ரத்தம் வரும் தேவை இல்லாத அடி கொஞ்சம் பலமா பட்டுதுன்னால் சதை பேர்ந்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அதை வந்து நம்ம நம்மதான் கொஞ்சம் பாத்து சூதனமா இது பண்ணி போகணும் இதுவே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் அப்படின்ற வகையில் நம்ம பார்க்கறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்விம்மிங் ஃபூல் வந்து தண்ணி பளிச்சின்னு இருக்கும் அந்த இடம் மேடு இதெல்லாம் வந்து தெளிவாக தெரியும் ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் இஷ்யூஸ் இருக்காது அங்கையுமே வந்து நம்ம என்ன கவனமாக இருக்குணும்னா மேலே ஏறி நடந்து போறப்பெல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் இருக்கும் அந்த டைல்ஸில் வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் கால் வைக்கையில பார்த்து வைக்கணும் ஏன்னா வழுக்கி விழுந்துடோம்னா அடி கொஞ்சம் பலமாக படும் இது வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் ஆற்றல் சீரான அளவிலேயே இருக்க என்ன செய்வீர்கள் சீரான அளவில் இப்போ நம்ம வந்து ஒரு நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக அடிச்சோம்னா நம்மளுக்கு மூச்சு வாங்கும் ரொம்ப நேரம் நம்மளால நீச்சல் அடிக்க முடியாது ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி தலையை வெளியே விட்டுட்டு கரெக்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி கையை காலை மெதுவாக ஆட்டுனோம்னால் போதும் நம்ம உள்ளே தண்ணிவுள்ளே போக மாட்டோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி மூச்சு வாங்காத அளவுக்கு மெதுவாக அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சீராக நீச்சல் அடிக்கலாம் இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி நீச்சல் அடிச்சிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால் நான் சொல்லுவேன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக கையை காலை ஆட்டி அதுக்கேற்ற ஸ்பீடெலாம் நம்ம கையை காலை எவ்வளோக்கு எவ்வளோ இதுவாக ஸ்லோவாக அதுக்கேற்ற மாதிரி ஆட்டறோமோ நம்ம அந்தளவு அவ்வளோ நேரம் நீச்சல் அடிக்கலாம் ஸோ நம்ம அது நீச்சல் அடிக்கிறதோட விதத்திலதான் வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஆற்றலை சீராக வச்சுருக்க முடியும் அப்படின்றதுல தான் இருக்கு நன்றி